குழுவுடன் பார்த்திங்கனா ரன்னிங் ரேஸ் எல்லாம் ஓடிருக்கோங்க அது எப்படினா எங்கள் ஏரியாவில ஒரு கோயில் இருக்கு நல்லா பிரபலாமான கோயில் யாரக்கேட்டாலும் அந்த கோயில் தெரியும் அந்த கோயில சுற்றி பார்த்திங்கனா ஒரு போட்டி வச்சாங்க அது எதோ ஒரு ஃபங்க்ஷன் அன்னக்குதான் வச்சாங்கங்க அப்போ பார்த்திங்கனா நல்லா ஒரு நூறுபேருக்குள்ளே இருக்குங்க நூறுபேரும் அப்படியே நல்லா ஓடுனங்க அந்த ஓடின எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னா சூப்பரான அனுபவம்ங்க அது எப்படினு பார்த்திங்கனா ஃப்ரெண்ட்ஸ் கூட நம்ம ஓடிகிட்டு இருந்தங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஒடுறதுனால களைப்பு எதுவுமே தெரியலை ஜாலியாக இருந்திச்சு முன்னுக்கு பின்னாக ஓடுனோம் முன்னுக்கு பின்னாக ஓடினா அவன் முன்னாடி ஓட நான் பின்னாடி ஓட அப்படியே சும்மா ஜாலியாக பேசிக்கிட்டே அப்பிடி ஓடிக்கிட்டு இருந்தேங்க அப்படி ஓடிக்கிட்டு இருக்கிறதுனால நல்லா அனுபவமாக இருந்திச்சுங்க என்ன நடந்துச்சுன்னு பார்த்திங்கனா நல்லா காலுக்கு ஸ்ட்ராங் கிடைக்குங்க மனசுக்கு உறுதி கிடைக்கும் தன்னம்பிக்கை கிடைக்கும் அந்த ஒடுறதுனால நல்ல மூச்சு குழாய் வந்து நல்ல சீரடையுங்க அப்புறம் பார்த்திங்கனா ஒடுறதுனால இரத்த ஓட்டம்லாம் நல்லா ஓடும் இந்த அனுபவம் வந்து பார்த்திங்கனா சூப்பராக இருந்துச்சி அந்தமாதிரி ஓடணும் மறுபுடியும் ஆசையாக இருக்கு அந்தமாதிரி போட்டி வைக்கிறதே இல்லங்க அப்படி வச்சால் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து மறுபுடி ஓடலாம்ங்க ஒடுறது வந்து நல்லா உடம்புக்கு நல்லது ஃப்ரெண்ட்ஸ் கூட ஓடுனதுனால ஒரு நூறுபேர்த்துக்கூட சேந்து ஓடுனதுனால அது ஒரு அனுபவம் அது ஒரு புது அனுபவமாக இருந்திச்சுங்க அந்த மாதிரி அனுபவம் எல்லாம் திரும்ப கிடைக்குமானு தெரியாது அதெலாம் சின்ன வயசில் நடந்தது அதெலாம் எப்போ டென்த் நயன்த் படிக்கும்போது நடந்தது அதெலாம் அப்பையோ நடந்த தான் தெரியும் நான் எயித்தோ நடந்திச்சு தென் நடந்த அனுபவங்கள் எல்லாம் வந்து பார்த்திங்கனா சூப்பராக இருந்திச்சுங்க இதான் என்னோட அனுபவம்